பாரம்பரிய பேர்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்று தெரியலை நமக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வீட்டுக்கு வந்து மார்னிங் ஆனால் ஒரு ப இப்போது அது கண்ணாடி விண்டோ கிட்டே வந்து அது கண்ணாடி தானே இருக்குது அது கண்ணாடியில் வந்து அந்த பறவை ரிஃப்லெக்ட் ஆகிறதுனால வந்து அது அதுன்னு நினச்சிருக்கும் நம்ம உள்ளே இருக்கிறது வந்து தெரியாது ஸோ வந்து அப்போது வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ரசிக்கிறப்போது நல்லா இருக்கும் அது சின்னச் சின்ன பண்ணுற விஷயங்கள் அது வந்து அது எதிரில் ஆப்போசீட்டில் அந்த அதோடய பேர்டு அதோடய அதோடய உருவம் மாதிரியே தெரிகிறப்ப தனக்கு ஒரு ஃப்ரெண்ட்டு கிடச்சிருக்காங்கன்னு அப்போ பேர்ட் பறந்து வர்றப்போது சிலது வந்து ரெண்டாக வரும் சிலது வந்து மூணு பறவைகளாக வந்து இருக்கும் சிலதெலாம் தனியாக தான் வரும் தனியாக வர்றப்போது வந்து அதுங்களுக்கு ஒரு குஷி இங்கிருந்து நமக்கு நியூ ஃப்ரெண்ட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு அதுங்கள் நினைக்குதா என்னென்று தெரில அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நானாக கற்பனை பண்ணிக்கிட்டது அது பார்க்கறப்ப அது நல்லா இருக்கும் இப்போ இது வேறு ரெண்டு பேர்ட் வந்தால் கூட அதுங்கள் அதுங்களே தான் பார்த்துக்குது இருந்தாலும் ரெண்டு பேர் இருக்கோமே இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது அது நினக்கிதோ இல்லையோ நான் நினக்கிறேன் அந்த மாதிரி வேணுன்னால் வாட்ச் பண்ணியிருக்கேன் ஜன்னலில் விண்டோவில் இருந்து அந்த மரத்தில் வந்து உக்கார்றப்ப இந்த கிளிங்கள் வரும் கிளியுமே சிட்டுக் குருவிங்கள் எப்பயாச்சு தான் வரும் எப்பயாச்சு பார்த்தேன்னா வந்து அதை வந்து பார்ப்பேன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு சில டைம் வந்து அதுங்களே வந்து பழம் எங்கே இருந்தாவது எடுத்துகிட்டு வந்து வச்சு அங்கே சாப்பிடுங்க தெரியாமல் இல்லைன்னா சில பறவைங்கள் வந்து குச்சி அந்த கூடு கட்டுகிறதுக்குக்காக அந்த குச்சி வந்து சேகரிக்குங்க அந்தக் குச்சியெலாம் சேகரித்து அது எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியாது நானும் செக் பண்ணுவேன் இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப தூரம் போய்விடும் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு டைம் ஒரு பறவை அந்தப் பறவை எப்படி இருக்குன்னால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை அது எங்கள் வீட்டு ப கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டுப் பக்கத்தில் இருக்கற ஒரு மரத்தில் தான் அது கூடு கட்டிகிட்டு இருந்தது அது வந்து ஒரு புல்லு புல்லு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த எப்படி சொல்கிற புல்லுனா இந்த மாட்டுக்கெலாம் போடுவாங்க அந்த மாதிரி சைஸ்சில் வந்து ஒரு புல்லு இருக்கும் அப்போ தான் அது வளர்ந்துட்டு வர்ற ஸ்டேஜு வளர்ந்து வர்ற ஸ்டேஜ்ஜில் அதை மட்டும் தனியாக வந்து பாதி பாதியாக கடித்து எடுத்துகிட்டு ஓடிவிடும் ஆனால் நான் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கேடா போகுது எங்கேடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது தெரியவே இல்லை அப்புறம் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல உக்காருது அதுக்கப்புறம் மறைஞ்சிருது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலை அதுக்கப்புறம் அது போகிறது எங்கெல்லாம் நோட் பண்ணி நோட் பண்ணி மேக்சிமம் அதை நான் டென் டைம்ஸு நின்று வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுலேயும் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது அப்போ வந்து பார்க்குறப்ப அது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அந்த மூமெண்டு ஓ இந்த பறவைங்கள் வந்து இப்படிலாம் எடுத்துகிட்டு போய் யாருன்னால் நம்மை வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் பக்கத்து வீட்டுக்கு ஆனால் அது வந்து சுற்றிட்டு போகிற அப்போ வந்து அதை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகுதா இல்லை வந்து அதுக்குத் தெரியாமல் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் நம்ம திங்கிங்கில் என்ன நினச்சிக்கிறோமோ என்ன வேணால் நினச்சிக்கலாம் அந்த மூமெண்ட் அது வந்து அன்றைக்கு இது ரொம்ப ஜாலியாக இருந்தது அது தான் வந்து நான் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ண ஒரு பேர்ட் அந்த பேர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததால் எனக்கு அது பேரெலாம் தெரியலை